நான் லாஸ்ட் டூ மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பேக் வாங்கியிருந்தேன் அந்த ஹேண்ட் பேக் ரொம்ப ஒர்தபுள்லாக இருந்துச்சு ஆக்சுவலி செம்ம பேக் அது அது ஒரு ஃபைவ் ஹன்ட்ரட் இருந்துச்சு ஹேண்ட் பேக் ஐயோ என்னடா இவ்வளோ விலையா இருக்கே அப்படின்னு பார்த்தா லெதர்லாம் செம்ம குவாலிட்டி நல்ல ப்ளாக் ஸ் ப்யூர் ப்ளாக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்து இருக்கிற அந்த கிளாத் எல்லாமே செம்மயா இருந்துச்சு பாரக்குறதுக்கு ஹை கிளாஸாக இருந்துச்சு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இனிமேல் வாங்குறப்போது வாங்க போகிறது எல்லாமே அந்த ப்ராண்டாக தான் இருக்க போகுது